பொதுவாக பார்த்திங்கனா ஏன் ஃபோட்டோக்ராஃப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எதை பார்த்தாலும் நான் ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்துருவேன் அந்தமாதிரி நான் வந்து வயல்நி வயல்நிலத்தில் விவசாயம் விவசாயம் பண்ணும்போது நெல் போட்டுருந்தாங்க எங்கள் வீட்டில நெல் போட்டுருக்கும்போது என்ன பண்ணன்னா ஒரு ஆறுமணி போல் தோப்புக்கு போயிருந்தேன் நெல் தோப்புக்கு அங்கே பார்த்திங்கனா நிறைய மயில் நிறைய மயில் ஆண் மயில் பெண் மயில் அதுவோட குட்டிக எல்லாம் வந்து அந்த நெற்பயிரை சுற்றி சுற்றி மேஞ்சிட்டுருந்தது கரெட்டாக ஒரு ஆர்ற அளவுக்கு என்ன பண்ணிச்சு ஒரு ஆண் மயில் ஒன்று அந்த ஆண் மயில் என்ன பண்ணிச்சுனா கரெட்டாக அந்தச் சூரியன் உதயம் போ உதயம் போதுன்னா கரெட்டா சூரியன் வந்து மறையும்போது அந்த ஆண்மயில் அப்படியே சுற்றி நின்று அது தோகையை அழகாக எப்படினா தோகை காவடி காவடியில இருக்கும்லயா சாமிக்கு முருகருக்கு அந்தமாதிரி அந்தத் தோகையை ஃபுல்லாக ஃபுல்லாக வி விரிச்சிதான் விரிச்சதை ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து அப்படியே அக்யூரட்டாக சூப்பராக விழுந்திருந்ததுங்க அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கனா அது ஃபோட்டோ மாதிரியே தெரியாது அப்படியே ரியலாக என்ன மயில் பண்ணுதோ அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே ஏன்கிட்ட இருக்கு அந்த ஃபோட்டோ தருணம் வந்து என்னால் மறக்கமுடியாத ஒன்று அந்தமாதிரி காட்சி வந்து நான் இது வரைக்கும் எதுவுமே எடுத்ததுதில்லை அதனால வந்து எனக்கு அந்த வ அந்த ஃபோட்டோ ஒரு ரொம்ப பிடித்த ஒரு ஃபோட்டோவாக எனக்குத் தோணுது அது மாதிரி வந்து அது தோகையை விரிக்கும்போது ஒரு சில தோகைகள் உதி உதிர்ந்திது உதிர்ந்துதுன்னா கீழே கொட்டிக்கிச்சு அந்த அந்த தோகையை எடுத்துகிட்டு வந்து அதையும் ஃபோட்டோ எடுத்து நான் பத்தரமாக அதை ஒரு ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு மறக்கமுடியாத ஒரு ஃபோட்டோ